ஹலோ அக்கா கலைசெல்வி அக்காங்களா அக்கா நீங்கள்தான இந்த குக்கிங் ஆர்டர்லாம் செஞ்சு கொடுப்பிங்க சரிகா நான் ஈரோட்டில் இருந்து ஒரு ஸ்டார் அப் கம்பெனியிலருந்து பேசுறேன் ஏ ஃப்ரெண்டுதான் இந்த நம்பர் கொடுத்தாங்க நீங்கள் நல்லா சமைப்பிங்க ஈவென்டுக்குலாம் நல்லா எடுத்து பண்ணுவிங்க அப்படிங்குற மாதிரி எங்கள் ஆஃப்பிஸில் ஒரு ஈவென்ட் நடக்குதுகா அதுக்கு நான் தான் இந்த ஃபுட் ஃபெசிலிட்டிலாம் பண்ணி கொடுக்குணும் சரி நீங்கள் நல்லா பண்ணி கொடுப்பிங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாங்க சரிக்கா எனக்கு ரெண்டுமே வேணும் நான்வெஜ்ஜும் வேணும் வெஜ்ஜும் வேணும் நீங்கள் ரெண்டுலையும் என்னென்ன வெரைட்டி பண்ணி கொடுப்பிங்க எனக்கு வெஜ்ஜில் பார்த்திங்ன்னா தக்காளி சாப்பாடு புளி சாப்பாடு லெமன் சாப்பாடு அப்புறம் கிச்சடி ஐட்டம் மாதிரி அப்புறம் இட்லி பொங்கல் அந்த மாதிரி என்னது மார்னிங் டிஃபன் ஐட்டம் மாதிரி வேணும் நான்வெஜ்ஜில் பார்த்திங்னா பிரியாணி வேணும் அப்புறம் சிக்கன் கிரேவி இந்த ரெண்டு போதும் நீங்கள் எத்தனை பேர் வச்சு நீங்கள் செஞ்சு கொடுக்க முடியுமோ ஓ அது எத்தனை பேருக்குன்னு கேக்குறிங்களா எனக்கு அது சரியாக கேட்கல எனக்கு ஒரு ஒரு முந்நூறு நானூறு பேருக்காட்ட செஞ்சு கொடுக்குற மாதிரி வேணும்ங்க பத்தாதுங்களா சரிங்க்கா அப்புறம் உங்களுக்கெல்லாம் அமௌண்டு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதுக்கெல்லா மொத்தம் எவ்வளோ ஆகுது இல்லை அக்கா பொருளெல்லாம் நீங்கள் வாங்கி நீங்கள் சமைச்சி செஞ்சு செஞ்சு கொடுக்குற மாதிரி

ஆளுக்குங்க ஆமாம்ங்க நூறு ஆகுங்களா முந்நூறுபாய்க்குன்னா முப்பாதாயிரம் வருதுங்களே இல்லைக்கா மேனேஜ்மென்டில் எனக்கு அவ்வளோலா பண்ணி கொடுக்க சொல்லலை அவங்க பார்த்து ஒரு இருபதாயிரத்துக்குள்ள முடிக்க சொல்லியிருக்காங்க சரிக்கா வெஜ்ஜில் இல்லைனா ஒரு ரெண்டு ஃபுட்டு கம்மி பண்ணிக்கலாம் குறையாதுங்களா சரி இல்லை நாங்கள் வாங்கி நீங்கள் சமைச்சி கொடுக்குறமாரி இருந்தா எவ்வளோ வரும் பதினஞ்சாயிரங்களா சரிங்க்கா இது பரவாயில்ல நான் மேனெஜ்மென்டில் கேட்டுவிட்டு என்ன ஏதுன்னு சொல்கிற சாப்பாடு மட்டுந்தானா இல்லை ஐஸ்கிரீம் ஸ்வீட்சு அந்த மாதிரி எதுவும் இன்னும் பண்ணி கொடுப்பிங்ளா சாப்பாடு மட்டுந்தானுங்களா சரிங்க்கா நான் என்னன்னு மேனெஜ்மென்டில் கேட்டுவிட்டு உங்களுக்கு மறுபடி கூப்பிட்றன் சரிங்க்கா சரி சரிங்க்கா நான் என்னன்னு கேட்டுவிட்டு சொல்கிற மேனெஜ்மென்டில் சரி வைக்குறேன்